ஆ யாரு ம் சொல்லுப்பா என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கிங்க ம் சரிப்பா பார்க்குறேன் இளவரசன் என்ன நேம் சொன்னீங்க டுவல்த் ஏவில் இளவரசன் என்னப்பா உனக்கு உங்க அட்னன்ஸ் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கிங்க கம்மியாக கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக க்ளாஸ் அட்டன் பண்ணுறதில்லயா என்ன ப்ராப்லம் கரெக்ட்டாக வந்துகிட்ருக்கிங்க இல்லை கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்புறம் என்ன ஸ்டாஃப் ஸ்டாஃப்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்களா நீங்கள் வந்ததுக்குதா உங்களுக்கு அட்னன்ஸ் கொடுத்திருக்காங்க சரிப்பா ஸ்போர்ட்ஸ் நல்லதுதான் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து அது வந்து வரவேற்கத்தக்கதுதான் படிப்பு நம்ப நமக்கு எதுக்கு படிப்புதான் முக்கியமாக வந்திருக்குறோம் படிப்புதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் செகண்டுதான் சரியா அப்புறம் வந்து அப்புடியே சொல்றிங்கப்பா கரெக்ட்டுதான் உங்கள் எண்ணங்கள் வந்து கரெக்ட்டாதாக இருக்குது எல்லோரும் சச்சினாகிட முடியாதுலை எப்படின்னா நமக்கு வந்து படிப்புதான் நம்ப வந்திருக்குறோம் நீ சச்சின் ஆகணும்னா சச்சின் மாதிரி நீங்கள் விளையாடுறதுக்கே போகக் கூடாது நமக்கு வந்து முக்கியம் படிப்புதான் சேரிங்களா இப்போ நீங்கள் படிப்புக்காகதானே நீங்கள் சச்சினை இப்போ நீங்கள் எடுத்து காலேஜ்க்கு போகலாம் என்ன வேணுமானாலும் பண்ணலாம் சேரிங்களா இது எதுவாகயிருந்தாலும் சரிதான் அப்புறம் வந்து காலேஜ்க்கு ஸ்கூல்க்கு போகுறதை வந்து கரெக்ட்டாக போங்க அது மெய்ன்டெய்ன் பண்ணிக்குங்கள் அதுக்குத் தேவையான சர்ட்டிஃபிகேட் எல்லாம் கொடுங்கள் நீங்க கொடுத்து இது பண்ணுங்கள் ஆ சரிப்பா தேங்க்யூப்பா